ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த அளவிக்கு பார்த்திங்கன்னா வந்து பழக்கவழக்கம் அப்படினா வந்து மரியாதை அதாவது இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வந்து கூப்பிடுறோம் அப்படினா அவிங்களை வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிடுவாங்க அதுக்கு அப்புறம் இங்கேருக்குற கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாத்துலயும் இவங்க வந்து சாமி வாக்கு கேட்குறதுல வந்து இங்கே அவங்க மிகப்பெரிய ஒரு அது ஒரு கலாச்சாரமாக பின்பற்றப்படுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ச கோயில் நோம்பி கோயில் நோம்பி பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்து கம்பம் நட நடப் போகற வழக்கம் வந்து இங்கே அதிகமாகருக்குது அதுக்கு அப்புறம் வந்து அடையாளம் ஈரோட்டோட அடையாளம் பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் மஞ்சள் மாநகரம்னு சொல்லுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து பெரியார் பெ பெரியார் வாழ்ந்த இடம்னு சொல்லுவாங்க பெரியார் பிறந்த இடம் ஈரோடு அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து சிறுதெய்வ வழிபாடுதான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் மிக பிரபலம்